எங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் டே ஆர் சில்ரன்ஸ் டேக்கு வந்து டான்ஸ் காம்பெடிஷன் வைப்பாங்க அந்த டான்ஸ் காம்பெடிஷன் வைக்கும்போது எங்கள் ஃபிரெண்ட்ஸ் இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறையா பேர் ஆடுவாங்க அவங்க ஆடும்போது நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் நாங்கள் ஆடும்போது அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க ஆடும்போது நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் எங்கள் ரெண்டு பேத்துல யார் நல்லா ஆடியிருக்காங்களோ அவங்கள பார்த்து டீச்சர்ஸ் பிரைஸ் தருவாங்க அதுக்கப்றம் டீச்சர்ஸ் ரன்னர்ஸுக்குலாம் அவங்களுக்கும் இது பாராட்டு விழா நடத்துவாங்க நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும்